நான் வந்து வித விதமாக ஃபோட்டோ எடுப்பேன் என்ன மட்டும் கிடையாது இந்த ஃபிளவர்ஸ் அந்தமாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய அப்லோட் பண்ணுவேன் என் சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு பிடிச்சமானது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதில் வந்து நான் அப்லோட் பண்ணி எனக்கு நிறைய லைக்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லோருமே நிறையா விதமான கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாம் அந்தமாதிரி ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும்